நான் வந்து முதலல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தோம் ஒரு டீ வைக்கணுன்னா கூட அடுப்பு தான் பற்ற வைக்கணும் உடம்பு சரியில்லாமல் ஒரு சூடு தண்ணி வேணுன்னா கூட அந்த அடுப்பு தான் பற்ற வைக்கணும் கேஸ் இல்லாமல் இப்போ கொஞ்சம் இப்போ தான் கேஸ் வாங்கி இருக்குகிறோம் விறகடுப்பில் சமைக்கும் போது இரண்டு மணி நேரம்லாம் ஆயிரும் இதே மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டம் விறகெல்லாம் நினஞ்சிருச்சின்னா அடுப்பு பற்ற வைக்க முடியாது விறகு காய வச்சு தான் நாங்கள் சமையல் செஞ்சிருக்கிறோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்கி இருக்கிறோம் கேஸ் வாங்கி இப்போ அ அடுப்பில் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் சமையல் வேலை முடிஞ்சிடுது இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்குது